கை கால் முறிஞ்சா நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் அதாவது எங்கூரில் எதுவுமே கிடையாது ஆட்டோவோ இல்லாட்டி காரோ ஏதோ ஒன்று புடிச்சுதான் போகணும் இல்லை டூ வீலரில் போகணும் அந்தமாதிரி போகும்போது நொச்சிகுட்டைக்கு போவோம் இல்லாட்டி சிங்கிரிபாளையம் போவோம் போய் அங்கே இந்தமாதிரி பார்ப்பாங்க கையை பார்ப்பாங்க பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க அங்கே இருக்கு அதும் பக்கத்திலயே எக்ஸ்ரே எடுத்தால் இந்தமாதிரி கை எலும்பு இதாகிருக்கு இல்லை ஜவ்வு விட்ருக்கு இல்லாட்டி ரத்தக்கட்டு இந்த இதில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது சொல்லும்போது அதுக்கு தகுந்தமாதிரி அவங்க டிரீட்மென்ட்டு கட்டு போட்டு அதாவது எலும்பு முறிஞ்சுருந்தா அந்த தப்பை வச்சு கட்டுவாங்க அது இல்லைனா சும்மா கட்டி மறு எண்ணைய் ஊற்றி சரி ஓகே இந்த இந்தளவுக்குதான் இது இருக்குது அப்படினு சொல்லி நீவி கை கால் நல்லா நீவி விட்டு கட்டு போட்டு இத்தனை நாளைக்கி கட்டு அதுக்கப்புறோம் நீங்கள் வந்து கட்டை பிரிச்சுட்டு நல்லாயிருந்தா போட வேண்டாம் அப்படியே இருந்துச்சுனா மறுபடியும் போடலாம் அப்படினு சொல்லி அனுப்புவாங்க